ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்ல இந்தமாதிரி பாகுபாடோ பழங்குடியினர் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு கலாச்சாரமே கிடையாது இப்போது எங்கள் மாவட்டத்தை சுற்றி ரெண்டு மாநிலங்கள் இருக்குது கர்நாடகா கேரளா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எங்கள் மாவட்டத்தில் வந்து தங்கி இருக்காங்கள் வேலை செய்கிறாங்க குடும்பத்தோட இங்கேயே வந்து இருக்காங்கள் அவிங்கக்கூட எங்க நாங்கள் இருக்கிற எங்களோடும் ஏ நாங்களும் சரி அவங்களும் சரி ஒன்றா ஒரே ஃபேம்லியாக தான் இது வரைக்கும் இருந்துட்டு வரோம் இணைஞ்சி வாழ்ந்துகிட்டு வரோம் இப்போது எங்களுக்கு எங்கள் கு கோயில் ஃபங்க்ஷன் எங்களோடய லோக்கல் ஃபெஸ்ட்டிவல் திருவிழாக்கள்னாலும் அவங்க எங்களோடய குடும்பமாக ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா நாங்கள் அந்த விழாவை சிறப்பிக்கிறோம் அதே மாதிரி அவங்களோட அவங்களும் வந்து எங்களை ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் ஏ எங்கள் நாங்களும் அவங்கக்கூட இருந்து ஃபேம்லியில ஒன்றா நாங்கள் விழாவை சிறப்பிச்சிக்கிறோம் எங்களுக்குள்ள இன மொழி வேறுபாடு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது சுற்றி எத இருக்கிற மொழி வேறுபாடு இன வேறுபாடு பழங்குடியினர் அந்த மாதிரி வேறுபாடுகள் எதுவுமே இல்லை நாங்கள் ஒன்றா எல்லாரும் ஒன்றா சமமாக குடும்பமாக தான் வாழ்ந்து வந்துகிட்ருக்கோம்